எனக்கு ஸ்கூலில் புடித்த பாடம்னா இங்கிலிஷ் பாடம் மிஸ் நல்லா சொல்லித் தருவாங்க ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப அந்த பாடத்தை ரொம்ப பிடிக்கும் சோசியல் பாடம்னா எனக்கு பிடிக்காது அது ஏன்னா மிஸ்ஸு கொஞ்சம் டல்லா சொல்லித் தருவாங்க பிடிக்காது ஸ்கூலு நடந்த லைஃப்லாம் நான் ஃபரெண்ட்ஸ் கூட சுத்துறது நல்லா இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஸ்கூல் விட்டு வரும் போது அடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வர நல்லா இருக்கும் காலையில் அதே மாதிரி எல்லாம் சண்டை போட்டு அதெல்லாம் மறந்துட்டு காலையில் போகும் போது ஒன்னா கை கோர்த்துட்டு போவோம் அதுவும் நல்லா இருக்கும் ஸ்கூலில் நடந்த விழாலாம் ரொம்ப பிடிக்கும் அதில் பாட்டுப் போட்டி பேசுகிறது கட்டுரை எழுதுகிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் மார்க்குலாம் அதிகமாக வாங்கணும்னு ஆசையாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும் செகண்ட் பிரைஸ் வாங்கணும்னு போட்டிப் போட்டு படிச்சிட்டு இருப்பாங்க பிள்ளைங்க அதெலாம் ரொம்ப பிடிக்கும் கடைசி வ கடைசி பெஞ்சி நா உட்காந்தாலும் ஃபர்ஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்தாலும் மார்க்கு நல்லா வாங்கணும்னு நினைப்பாங்க பிள்ளைங்க எல்லாம்